நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லாமல் செய்ய மாட்டோம் இந்தமாரி சில இடத்துல வேலை செஞ்ச வேலை செய்யும்போது சண்டை சச்சரவுலாம் ஏற்பட்டால் அதல்லாம் சகிச்சிக்கிட்டு எல்லாம் நம்ம கூட இருக்கிறவங்க தானே சமாதானமாக தான் போக பார்க்கணும் எல்லார்க்கிட்டேயும் சமாளித்து ஒரு சாந்தமான மனசோடு பேசி அவங்களோட சண்டை போடாமல் புரிய வைச்சு அந்த பிரச்சனையை அதோட முடிக்க தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு ஏட்டி போட்டியாக கூட கூட பேசி சண்டையை வளத்தக்கூடாது எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல தான் வேலை செய்ய போகிறோம் அவங்க அவங்க முகத்த தான் அடுத்த நாள் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும்போதெல்லாம் அவங்க தப்பான எண்ணத்தில் பார்த்துக்கிட்டு திட்டிகிட்டே இருந்தால் வாழ்க்கை சத்தியமாக நல்லாயிருக்காது சில சில சண்டை சச்சரவெல்லாம் இருக்கலாம் இருந்தாலும் அதையே இதாக வைச்சிக்கிட்டு மனசை எப்போ பார்த்தாலும் அதையே நெனைச்சிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழவே கூடாது நம்ம அதனால் எப்படி சண்டை போட்டாலும் சாந்தமா பேசி அந்த சண்டையை முடிக்க பார்க்கணுமே தவிர வளர வளக்க பார்க்க கூடாது